ஹலோ ஹலோ ஆ என்ன பண்ணையில் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா ஆ

ஆ ஆ நாளைக்கு நாங்கள் நாலஞ்சு மளிகைக் கடை வெச்சுருக்கோம் அதுக்கெல்லாம் தேவைப்படுது ஆ சரி பால் பவுடரு

ஆ நெய் நெய் ஆ தயிர் ஆ சரி சே ம் சரி நல்லா சுத்த பத்தமாக இருக்கும்

ம் ஆ

ஆ சரி சரி வந்து வாங்கிக்கிறேன் நான் வந்து வாங்கிக்கிறேன் ம்

சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக பண்ணிக் கொடுத்தா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன்

சரிப்பா நான் வந்து வாங்கிக்கிறேம்ப்பா

ஆ கண்டிப்பாக சொல்கிறேன் ஆ

ஆ சரிப்பா வாங்கி நான் வந்து வாங்கிக்கிறேன் தேங்க்யூப்பா